ஹலோ மேம் ஆ நான் வந்து பிகாம் தேர்ட் இயர் மேம் ஏன் பேர் டெல்சியா மேம் இல்லை மேம் நம்ம காலேஜ் கேம்பஸில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியாக இருக்கு மேம் ப்யூரிஃபைடு வாட்ராகவே இல்லை மேம் இல்லை மேம் அது சரி இல்லை அதில் டஸ்ட்டுலாம் இருக்கு

அவங்க கிட்ட தான் மேம் சொன்ன அதுக்கு தான் வந்து நீங்கள் ப்ரின்ஸ்பலை ப்ரின்ஸ்பல்கிட்ட சொல்லுங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின் சொன்னாங்க மேம்

ஆ ஓகே மேம் சீக்கிரம் பண்ண சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே